தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யம் எல்லா மக்களுக்கும் சரி அதனால் தமிழை நம்ம இன்னுமும் மேம்படுத்துவதற்கு நம்ம ஏதோ ஒரு முயற்சி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதில் நம்ம தமிழை இன்னும் எப்படியெல்லாம் செந்தமிழாக இருக்கட்டும் நம்ம இலக்கணமாக இருக்கட்டும் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க கூடிய ஒரு கட்டாயமும் கூட ஒரு முயற்சியும் கூட கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் வேணும் எந்த வகையில் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் எல்லோருமே ஈடுபட்டே ஆகணும் அந்த முயற்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் எல்லோருமே நல்லா பேச கூடிய ஒரு தமிழ்மொழியாக அது வந்து இருக்க வேண்டும் அப்படினும் நான் கேட்டுக்குறேன் இதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படினு கேட்டால் நிறையா தமிழுக்குன்னு கிளாஸெல்லாம் இருக்குது அங்கேயும் போய் நம்ம நல்லா கற்றுக்கிட்டு நல்லா இன்னுமும் கற்றுக்கிட்டு செழிப்பாக பேசினோம் அப்படினா அது எல்லோருக்குமே நல்லது